ஹலோ சார் நித்யா டிராவல்ஸுங்களா சார் இந்தமாதிரி நேற்று நான் வந்து உங்கள் கேப் தான் புக் பண்ணியிருந்தேன் சென்னையிலேருந்து வரும்போது உங்கள் கேப் புக் பண்ணி உங்கள் கேபில் தான் வீட்டுக்கு வந்தேன் அந்த டிரைவர் வந்து சேஃப்பாக நல்லா பத்தரமாக அழைத்திட்டு வந்து வீட்டுக்கு விட்டாரு வழியில் எந்தப் பிரச்சனையும் இல்லை எந்த பிராப்ளமும் இல்லாமல் ஸ்மூத்தாக வந்தாச்சு வீட்டுக்கு சேஃப்பாக வந்துட்டேன் அதுவும் இல்லாமல் உங்கள் டிராவல்ஸில் வரது எனக்கு ரொம்பவும் பிடிச்சிருந்துச்சி ஏன்னால் அதில் சாங்ஸ்லாம் போட்டுகிட்டு வந்தாங்க கொஞ்சம் டிராவல் டென்ஷன் இல்லாமல் அந்த சாங்ஸ்லாம் அமைதியாக அமைதியாக கேட்டுக்கிட்டு ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் மைண்ட் ஃபிரீயாக என்ஜாய் பண்ணிக்கிட்டே வந்தேன் அதனால் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி நெக்ஸ்ட் டைம் அந்த மாதிரி எதுன்னாலும் உங்கள் டிராவல்ஸை நான் புக் பண்ணுறேன் சார் ரொம்ப நல்லா இருந்துச்சு தேங்க்ஸ் சார்